எனக்கு வந்து ஓவியம் வரைகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையிலருந்து நான் ஃபஸ்ட்டாண்டட்லேயிருந்து ஓவியம் ட்ராயிங்லாம் நல்லா வரையுவேன் நான் ஃபஸ்ட்டாண்டட்ல ஒரு காம்படிஷன் வச்சாங்க ட்ராயிங் போட்டி தேச தலைவர்களை வரைந்து அதில் பஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதிலேருந்து எனக்கு நல்லா ஒரு இன்ட்ரஸ்ட்டு ட்ராயிங் வரையிறதில் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சாங்கன்னால் அதுலேயும் நான்தான் ஃபஸ்ட்டு வருவேன் அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு அங்கே ஆனுவல் டே ஐயையோ ஆனுவல் டே அப்புறம் ஸ்கூல்ல வந்து நிறைய காம்படிஷன் வைப்பாங்க அதிலேலாம் ட்ராயிங் போட்டி பேச்சு போட்டி அப்புறம் கட்டுரை போட்டி இதுமாதிரி நிறைய போட்டிகள் வைப்பாங்க அதில் வந்து நான் ட்ராயிங் போட்டியில மட்டுந்தான் கலந்துப்பேன் எனக்கு வந்து ஏன்னா ட்ராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில நான் டுவெல்த்து படிக்கிறப்பவே சயின்ஸ் க்ரூப் எடுத்ததுக்கு காரணமே எனக்கு வந்து ட்ராயிங் வரைய ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள ஃப்ளவர்ஸ்ஸு ஆர்கானிக்ஸ்ஸு விலங்குகள்லாம் வரைகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் ட்வெல்த்து லெவென்த்து ட்வெல்த்து வந்து சயின்ஸ் க்ரூப் எடுத்தேன்